ஹலோ ஹலோ மேம் ஸ்ரீவித்யாம்பிகை காய்கறிங்களா காய்கறி கடைங்களா ஆ மேம் ஒரு பத்து வகையான காய்கறிகள் எங்களுக்கு தேவைப்படுது ஆ ஆ மேம் வர்ற வர்ற ரெண்டாந்தேதி வந்து மேரேஜ் ஒன்று அதுக்காக காய்கறிகள்லாம் கொஞ்சம் தேவைப்படுது ஒவ்வொரு காய்கறிகளும் எவ்வளோ பிரைஸுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ம் ஓ சரிங்கம்மா ஆ சரிங்க மேடம் சரிங்கம்மா சரிங்கம்மா முருங்கைக்காய் அவரைக்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு பீட்ரூட்டு எல்லா காய்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிடுங்க

எல்லா இதுலேயும் ஒவ்வொரு கிலோ போட்டுருங்க சரி சரிங்கம்மா நீங்கள் போடுங்கள் சரிங்கம்மா சரிங்கம்மா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சரிங்கம்மா ம் சரிங்கம்மா எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கிலோ கொடுக்குறீங்களா எவ்வளோ எல்லாம் பிரைஸ் வரும் ம் சரிங்கம்மா என்றைக்கு வந்து இறக்குறீங்க அந்த ரெண்டாந்தேதி மேரேஜு நைட்டுக்கும் ஓ ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா தேங்க்யூம்மா நன்றிங்கம்மா ஆ நன்றிங்கம்மா